வேலைவாய்ப்பு மையத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பொதுவான ஒரு விஷயமாயிடிச்சு இப்போ நம்ம டென்த் படிக்கும்போதே நம்ம ஸ்கூல்லியும் நமக்கு வந்து எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸில் பதிஞ்சிறாங்கள் ஸோ பெண்களுக்கான நிறையா திட்டங்கள் மாறிடிச்சு நிறைய விஷயங்கள் வந்து மாற்றம் அடைஞ்சிருச்சு எல்லாருமே வந்து ஏற்றுக்க கூடிய ஒரு விஷயம் எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயமாயிடுச்சு